தோட்டத்தில் நாங்கள் வந்து என்னென்னலாம் வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னா மண்வெட்டி பயன்படுத்துவோம் அப்புறம் பூச்சிக் கொல்லி மருந்து தெளிக்க அந்த பாட்லை பயன்படுத்துவோம் அப்புறம் பாரை பாரை பயன்படுத்துவோம் அப்புறம் தண்ணி எல்லாம் ஊற்ற பக்கெட்டு பயன்படுத்துவோம் அப்புறம் இந்த பாரை எல்லாம் பாரை வச்சு என்ன செய்வோம் அப்படின்னா இப்போ வாழை தோட்டத்தில் வாழை தோட்டத்தில் வந்து வாழை மரம் போடணுன்னா பாரையை போட்டு நோண்டிவிட்டு அதுக்கப்புறம் மண்வெட்டி போட்டு அதில் இருக்க மண்ணெல்லாம் வந்து எடுப்போம் அதுக்கு அப்புறம் வந்து இதனால வந்து பாரை வந்து ரொம்ப ஆழமாக தோண்டுற மாதிரி இடத்துக்குலாம் வந்து பாரை வந்து எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் பாரை மூலிமா ரொம்ப ஆழமாக நோண்டலாம் இப்போ மண்வெட்டியை வச்சு என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம வந்து இருக்கிற குழியை வந்து அகலப்படுத்துணும்னால் வந்து மண்வெட்டி பயன்படுத்தலாம் மண்வெட்டி மூலமாக வந்து நிறையா இடத்த வந்து அகலப்படுத்துகிறதுக்கும் வந்து மண்வெட்டி ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ தோண்டின மண்ணை எடுத்து போடுறதுக்கு வந்து மண் வெட்டி வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து தோட்டத்தில் ஏதாவது வந்து மரம் ஏதாவது பெரிய மரம் இருந்துச்சு அப்படின்னா அதை வெட்ட வந்து கோடாரி எறி அதெல்லாம் பயன்படுத்துவோம் கோடாரி எறி எல்லாம் வந்து பயன்படுத்தி அந்த மரத்தெல்லாம் வெட்டி அப்புறப்படுத்துவோம் அதுக்கு அப்புறம் வந்து இந்த மரத்தெல்லாம் தூக்கிட்டு போக கயிறு பயன்படுத்துவோம் அப்புறம் நிறைய இடத்த வந்து வெட்டுறதுக்கு மண் வெட்டி உபயோகமாக இருக்கும் மண் வெட்டியை வச்சு வந்து மண்ணெல்லாம் வந்து ஈஸியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அப்புறப்படுத்தலாம்